மாப்பிள சட்டை அவ்வளோ நல்லா இருந்துச்சு சட்டை அந்த சட்டையில் இருக்க பட்டன்ருக்கு பார் பட்டன் ஒன்று ஒன்றும் சும்மா அப்படி இருந்துச்சு அந்த காலர் கிட்ட அந்த கரெக்டாக தச்சுருக்காயிங்க கரெக்டாக நம்ப சிஎம் போட்டுருப்பார் பார் காலர் தூக்கலாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கரெக்டாக இருந்ச்சு அதனால் நல்லா தான் இந்துச்சி ஆர்ட்ரு பண் நீயும் ஆர்ட்ரு பண்ணு நல்லாருக்கு என்ன ரேட்டு கம்மியாக தான் இருக்கு இன்னும் நல்லா அது மாரி துணியோட வெயிட்டு நல்லாருக்கு துவச்சாலும் சாயம் போகாது அப்புறம் வந்து நீ ஆர்ட்ரு பண்ணு நான் உனக்கு வாங்கித்தர்றேன் உனக்கு பிறந்தநாள் பரிசாக நான் உனக்கு வாங்கித்தறேன் சட்டை சூப்பராக இருக்கு வாங்கிக்கோ அவ்வளோ தான் சொல்லுறேன் இப்போ ஒன்று அப்போ ஒன்று கரெக்டாக இருந்தால் பொரட்டாக அவ்வளோ தான் வரட்டா இது மதுரை பாஷ புரிஞ்சிக்கோ இப்போ ஒன்று அப்போ ஒன்று எப்பையுமுமே ஒன்று தான்